ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ ஆமாம் கொடுத்துருந்திங்க சொல்லுங்கள் என்ன இப்போ என்ன வேணும் ஆமாம் ஆமாம் ஆமாம் கொடுத்துருந்திங்க டூ டேஸ்க்கு முன்னாடி தானே ஆ வந்துருச்சு எல்லாம் மாட்டியாச்சு ஆ உங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு தடவை மாட்டி பார்த்தோம் கரெட்டாக தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் எந்த குவாலிட்டின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிஸ்பிளே போட்டுருவோம் மூணு குவாலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டின்னா ஃபோர் தவுசண்ட் வரும் ஆ செகண்ட் குவாலிட்டி வந்து டூ தவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் தேர்டு குவாலிட்டி தவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஆ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டால் ஒன் இயர் வாரண்டி உண்டு ஆ வாங்க பார்த்து பேசிக்கலாம் ஆமாம் ஒரு டூ தவுசண்ட் அனுப்புங்கள் ஆ இதுக்கே அனுப்பிரலான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஓகே தேங்க்ஸ் ஃபார் சர்வீஸ்